ஆ யாருங்க சொல்லுங்கள் ஆ ஆம்

ஆ சரி ஆ

சரி ஆ ஆ சரி எல்லாம் டிகிரி பால் தான் தண்ணி கலக்காத பால் தான் டேரெக்டாக கறந்ததையும் கொண்டு வந்து ஊற்றிருவாங்க நாங்கள் இங்கே இங்கேயே பத்து ப இருபது மாடு இருக்குது கறந்து பண்ணையாக வச்சு நடத்திக்கிட்டிருக்கறோம் யார்னால் கேட்டு பாருங்கள் யாரை வேணாலும் யா இது என்றைலிருந்து வேணும் உங்களுக்கு எத்தனாந்தேதிலிருந்து வேணும்

ஆ சரி மொதல் நாளே சொல்லிடுங்க காலையில் சொல்லி மொதல் நாளே சொல்லிடுங்க ம்

ஆ சரி சரி பால் பால் காசெல்லாம் ஒன்றாந்தேதி ஆனால் கரெக்டாக கொடுத்துர்ணும் ஒரு மாதம்னு கரெக்டாக கொடுத்துர்ணும் ம் இல்லை அப்பப்போ கொடுக்கறீங்களா அன்னன்றைக்கு கொடுக்கறீங்களா வாரத்தில் ஒரு நாளா சரி ஆ சரி சரி இருபது லிட்ரு ஒரு நாளைக்கு ஆ ஆ ஆ சரிம்மா ஆ

ஒரு லிட்ரு நாற்பத்தஞ்சு ரூபா தான் இது தான் சுத்தமான பால் இது எப்படி குறைக்கறது நாற்பத்தஞ்சு ரூபான்னு தான் கொடுக்கறோம் அவ்வளோலாம் குறைக்க முடியாது அவ்வளோலாம் குறைக்க முடியாது ஒருரூவா குறைச்சிக்கறேன் நான் இல்லாட்டி ரெண்டு ரூபா குறைச்சிக்கறேன் அதுக்கு மேலே குறைக்க முடியாது இருக் இருக்கட்டுங்க நீங்கள் வாங் நீங்கள் வாங்கலைனாலும் அந்த பால் விற்றுப் போகும் நிற்காது எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் நாற்பத்தி மூன்றுரூவா போட்டுக்கங்க ரெண்டு ரூபா குறைச்சிக்கறேன் நாற்பத்தி மூன்றுரூவா போட்டுக்கங்க வாங்கிக்கங்க அவ்வளோ தான் குறைக்க முடியும்

ஆ ஆ சரி சரி நேரங்காலத்தில் வந்து வாங்கிட்டு போயிடுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் தெரியாதா உங்களுக்கு இந்த பால் பண்ணை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க இது ஒன்றே ஒன்றே ஒன்று தான் இருக்குது இங்கே கேட்டிங்கன்னால் சொல்லுவாங்க வாங் சரி வெச்சுர்ட்டுங்களா